ஹலோ உணவகமா எனக்கு உணவு வந்து போக்குவரத்து காரணமாக ரொம்ப சூடு கம்மியாக எனக்கு இல்லை ரொம்ப சூடே இல்லை அப்படின்ற ஒரு இ நிலமையிலதான் வருது அதனால் நான் வந்து ஒரு ஹாட் பேக்குக்காக நான் கே கேட்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேங்க ஆமாம் அந்த ஹாட் பேக் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்காது அந்த சாப்பாடு வந்து அந்த எ உள்ளே என்ன வைக்கிறோமோ அது வந்து சூடாகவே இருக்க மாதிரி எனக்கு வேணுங்க எவ்வளோனு நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அந்த ஓ ஹாட் பேக்கு ஓ சரிங்க ஒரு ஹாட் பேக் வந்து ஒரு ஒரு இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுருவா வருமா சரி ஓகேங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் ஏ டெலிவரி இது இருக்குதுங்களா அதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கா ஓ இல்லைங்களா சரிங்க ரொம்ப நன்றி